வித்யா பண்ணை சர்வீஸுங்களா ஆ இந்த விவசாயத்துக்கு தேவையான உரோம் விதை இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்குங்களா ஆ மா போன வருடம் இந்த நாலு தாங்க வாங்கினோம் மகசூல் தேவலாங்க அதேமாதிரியே இந்த வருடமும் எனக்கு வேணுங்க விதை வேணும் ஆ சரிங்க இல்லைங்க நல்லா தாங்க இருக்குது ம் ஆ சரிங்க சரிங்க இந்த வருடம் எதுவும் புதுசாக மார்க்கெட்டு எதுவும் வந்துருக்குதுங்களா சோளத்துகு பருத்திக்கலாம்

ஆ ஆ

சரிங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொடுங்க எப்பவும் போடுறதும் கொஞ்சம் கொடுங்க புது ரகமாக ஹைப்பீரியடில் உள்ளதும் கொஞ்சம் கொடுங்க கொடுங்க எனக்கு அதில் எப்படி இருக்குது மகசூல் என்னான்ட்ருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாங்க சோளத்துக்குள்ள மருந்துலாம் இருக்குதுங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க ம் சரிங்க சரிங்க அப் அப்புறம் இந்த இந்த இதுக்கு உள்ளதுலாங்க இந்த சோளத்துக்கு உள்ளது எல்லாம் இந்த இந்த மருந்து இதெல்லாம் வச்சிருக்கீங்களா ஆ ஆ சரிங்க அதெலாம் லிட்டரு எப்படிங்க அதெலாம் கொ அதெலாம் கொஞ்சம் ரேட்டு பார்த்து போட்டுக் கொடுங்க அதெலாம் ரேட்டு பார்த்து போட்டு கொடுங்க எனக்கு போன வருடம் உங்கள்கிட்ட வாங்கினது தேவலாம் இந்த வருடமும் எனக்கு அதேமாதிரியே ரேட்டு போட்டு கொடுங்க எனக்கு வெதை உரோம் எல்லாமே வேணுங்க உரோலாம் ஒரு நாற்பது மூட்டை வேணுங்க எனக்கு பாமணி உரோம் எனக்கு எல்லாம் எடுத்து வச்சிருங்க ஆ சரிங்க எனக்கு எல்லாம் ஓ சரிங்க சரி நான் வந்து வாங்கிக்கிறேங்க உங்கள்கிட்ட ஆ சரி ஆ சரிங்க சரி ஓக்